சுற்றுலாப் பயணிகள் தனித்துவமா அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா இடங்கள் இருக்க தான் செய்யுது நம்ம எப்போது யூஷுவலாக போகிற இடங்கள விட்டுட்டு நீங்கள் கரிமுட்டி ஃபால்ஸ் கேள்விப்பட்ருக்கிறீங்களா இது எங்கே இருக்குது உடுமலப்பேட்டையிலேருந்து கேரளா போகின்ற வழியில் இடுக்கி டிஸ்ட்ரிக்கில் இருக்குது உடுமலபேட்டையிலேருந்து வெறும் நாற்பத்து ரெண்டு கிலோமீட்டர் தான்ங்க வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த கரிமுட்டி நீர்வீழ்ச்சி மிகவும் ரசிக்கக்கூடிய ஒன்று இங்கே எப்போதுமே வாட்ரு ஃபால்ஸு அப்டியே கொட்டிக்கிட்டே இருக்கும் நல்லா ரோட்டுலேருந்து ரொம்ப வெகு தொலைவுலலாம் இல்லை நம்ம டிராவல் பண்ணுற எந்த வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணி போகிறோமோ அங்கே இருந்தே அந்த இயற்கை காட்சிகளை ரொம்ப அருமையாக ரசிக்கலாம் நல்லா ரோட்டுலேருந்தே பார்க்கக்கூடிய அளவு அந்த வாட்ரு ஃபால்ஸு அடர்த்தியான வாட்ரு ஃபால்ஸு பார்க்கலாம் அடுத்தது அங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுமையான தோட்டங்களை பார்க்கலாம் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் நிலம் தான் இருக்குது அநேகமாக மருத்துவ குணம் கொண்ட மூலிகைத் தோட்டங்களும் அங்கே நிறைய இருக்குது ரோடு பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை அது வெச்சுருக்கு அங்கே உள்ளே நுழைவு கட்டணம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்க்கிங் வசதி நிறைய உள்ளது இங்கே தங்கும் இடங்கள் நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது அந்த வாட்ரு ஃபால்ஸில் அந்த வழியாக ஏறி போனோம்னா அந்த காட்டுக்குள்ளே கூட ட்ரீ ஹௌசஸ் நிறையா இருக்குது அங்கே தங்கிட்டு கூட நம்ம பார்க்கலாம் சமைக்க தேவையில்லை ஹோம் ஸ்டேஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா அவங்களே சமைத்தும் நமக்கு கொடுப்பாங்க இது இங்கேருந்து சின்னாறு வன விலங்கு சரணாலயம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த மூணார் போய்ட்டோம்னா மூணாறு கூட போக தேவையில்லை கேரளா போகிற வழியிலேயே நாற்பத்து ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துலேயே இந்த கரிமுட்டி ஃபால்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு தடவை அங்கே விசிட் பண்ணுங்கள் ரொம்ப எழில் மிகும் இந்த கரிமுட்டி ஃபால்ஸுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் நிறைய கண்களுக்கு விருந்து உங்களுக்கு அங்கே காத்துக் கொண்டு இருக்கிறது